ஒரு சானிடரி நாப்கின் பற்றி சொல்கிறேன் அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பீரியட்ஸ் டைமில் நம்ம நாப்கின் யூஸ் பண்ணும்போது கடையில் நமக்கு எந்த பிராண்டில் இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதில் பிளாஸ்டிக் கலந்திருக்கு கெமிக்கல்ஸ் கலந்திருக்கு அதெல்லாம் தெரியாமல் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் நாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அதனால் என்னென்ன பக்க விளைவுகள் வருது அப்படிங்கிறதையும் நமக்குத் தெரியாது அதை பற்றி நாம் யோசிக்கிறதுக்கு கூட கிடையாது ஏதோ ஒரு நாப்கின் அந்த நேரத்துக்கு நமக்குக் கிடைக்கிது ஏதோ ஒரு வெலை கொடுத்து குறைஞ்ச வெலையாக இருக்குது அப்படின்னு நம்ம வாங்கிடறோம் ஆனால் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கறதே கிடையாது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு நாப்கின் நான் வாங்கி யூஸ் பண்ணிணேன் ஆன்லைனில் தான் பார்த்தேன் அதில் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ரொம்பவே பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க சரி ஓகே நமக்கு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணிப் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஒரே ஒரு பாக்கெட் தான் வாங்கினேன் ரேட் அதிகம்லாம் கிடையாது மற்றத விட அதிகம் அப்படினாலும் மற்றத யூஸ் பண்ணுறத விட இது நல்லாவே இருக்குது அதுக்கான குவாலிட்டிக்கு ஏற்ற வெலை தான் கொடுத்துருக்காங்க பரவாயில்லை வெலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவோடு நான் அந்த நாப்கினை வாங்கி யூஸ் பண்ணிணேன் ரொம்பவே நல்லா இருந்தது மற்ற நாப்கின் நாலு யூஸ் பண்ணுற இடத்தில் இந்த நாப்கின் ஒன்று யூஸ் பண்ணிணா போதும் ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் யூஸ் பண்ணிணாலே போதும் வெவ்வேறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்றமாதிரி நமக்கு பீரியட்ஸுக்கு ஏற்றமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குத் தகுந்த மூணு சைஸில் கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுலா இருந்தது டிராவல் டைம்லையும் ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணிணேன் நார்மலாக நம்ம பீரியட்ஸ் டயத்தில் வயிற்று வலி டிப்ரெஷன் அதாவது மன உளைச்சல் இந்த மாதிரியான பிரச்சனையில் அவஸ்தையாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை இந்த நாப்கினை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பீரியட்ஸ்னா என்னென்னே மறந்து போயிடும் அந்த நேரத்தில் அந்தளவுக்கு ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணிணேன் ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது இந்த ப்ராடக்டை நான் வேற பிராண்டுக்கு மாறவே மாட்டேன் இதே நாப்கினை மட்டுந்தான் எப்பவுமே வாங்கி யூஸ் பண்ணுவேன் என் ஃப்ரண்ட்ஸுக்கும் என் ஃபேமிலிக்கும் எனக்குத் தெரிஞ்ச எல்லோருக்கும் என்னால் முடிஞ்ச வரை இதை வாங்கறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அவ்வளவு நல்ல அனுபவம் எனக்கு இந்த ப்ராடக்ட்னால் கிடைச்சது ரொம்ப நல்ல நாப்கின் இது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது நம்ம கர்ப்பப்பையை எந்தவொரு பக்க விளைவும் இல்லாமல் காப்பாற்றுறது இந்த சானிடரி நாப்கின் தான் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு நாப்கின் இது எனக்கு ரொம்பப் பிடிச்சிருந்தது